வண்டி நான் டூ வீலரு ஓட்டும் போதே அந்த அந்த கண்டீஷன்ஸ் அந்த சௌண்டு எப்படி இருக்குது அந்த ஒரு அந்த மே மேடு பள்ளங்களில் ஏறும் போது எப்படி வண்டி கண்டீஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு டைம்மு கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிவிடுவேன் டயர்ட் ஆக மாட்டேன் மேக்ஸிமம் வந்து ஏ அலர்ட்டாக வந்து எப்படி சேஃபாக போது அப்படிங்கிற மாதிரி ஹெல்மெட் எடுத்துகிட்டுப் போவேன் அது நல்லா ப் ப்ராப்பராக இப்போ கவர் பண்ணிக்குவேன் அதனால் அதை அதை வாட்ரு பாட்டில் தண்ணியை வண்டிக்குள்ளே வாட்ரு பாட்டில்லாம் வைச்சுக்குவேன் அதனால் கரெக்டாக ப்ளான் பண்ணி எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் போகிறத்துக்கான முன் ஏற்பாடை நான் பண்ணிக்குவேன்